எங்கள் சுற்றுப்புறத்தில் வந்து இந்த மெயினான ஏரியாக்களில் வந்து மெயினான இடத்துல வந்து தங்கும் விடுதிகள் அந்த ஹோம் ஸ்டேலாம் இருக்குது இருந்தாலும் வந்து சில நேரத்துக்கு வந்து இயற்கை மாறுபடுறனால தான் மழைக் காலங்களில் வந்து சில நேரத்துக்கு வந்து ஒர்க்அவுட் ஆகாது அந்த மாதிரி டைமில் வந்து இருக்காது பிளஸ் பட் ஆனால் வந்து எ நல்லாவே வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க சில அசௌகரியங்கள் அப்பப்போ இருந்தாலும் வந்து அப்பப்போ அவங்க அதே வந்து ரெமிடி எடுத்து அவங்கள அவங்க கொண்டு வரா ஒவ்வொரு இடத்துலியும் வந்து மாறுபட்டு நல்ல பணியாளர்கள் நியமித்து பண்ணியிட்டு வராங்க அதே மாரி நிறையா இங்கே பக்கத்தில் த திருத்தலங்கள்லாம் நிறையா இருக்குது திருத்தரங்கள் அப்புறம் வந்து நிறையா வெளி சுற்று பார்க்கையில ஸ்தலங்கள் தர்க்கா மசூதி சர்ச்சு எல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஏ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறையா வெ வெளி மாநிலத்தவர்கள் வெளிய மாவட்டம் மாவட்டம் சிலது வெளி நாட்லேருந்து கூட வருவாங்க இங்கே வந்து நிறையா ப்ரீஷியஸ்ஸான இ இ இதெலாம் இருக்குது பக்கத்தில் சர்ச்சு இருக்குது மீனங்காடி சர்ச்சு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நிறையா வருவாங்க ஆனால் வந்து அவங்க இத் இது வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டி எதுவும் வந்து சந்திச்சதில்லை வேணுணா வந்து சில பேர் ஒன்று ரெண்டு பேர் கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சி அவ்ளோவா அசௌகரியங்கள் சந்திச்ச மாதிரி யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்